நான் ஓவியம்லாம் நிறையா வரைஞ்சுருக்கேன் எனக்கு எப்போல்லாம் மன அமைதி தேவைப்படுதோ அப்போல்லாம் ஓவிய வரைய ஆரம்மிச்சிருவேன் ஓவியம் வரையும் போது மனசுக்கு பெரிய நிம்மதியும் ஆனந்தமும் இருக்கும் அந்தமாதிரி வ நிறைய ஓவியம் வரையும் போது ஒரு சில நேரம் ஐடியா இல்லாமல் போயிடும் சில நேரம் இந்த ஐடியா இல்லாமல் போ இல்லாமல் தவிர்ப்பேன் அப்போ ரொம்ப யோசிக்க மாட்டேன் வரைய ஆரம்மிச்சது அதுவே அந்த ஓவியமே நமக்கு ஒரு மு முடிவை தரும் இந்தமாதிரி பல சவால்களில் ஓவியம் வரையும்போது வந்துருக்குது ஓவியம் எப்போதும் நம்ம மனசில் இருக்கிற கற்பனை அதிகரிக்கும் அது நம்ம கற்பனை மற்றும் அறிவு திறனை அதிகரிக்கும் இது ஓ ஓவியம் வரையுறது ஒரு சிறந்த கலை அதனால் எல்லோரும் ஓவியம் வரைய ஸ்டார்ட் பண்ணுங்க